எங்களோட மாநிலத்தில் கலாச்சாரத்தை வடிவமைத்தவங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவங்க தான் ஏன் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை வந்து வளத்துட்டு போனதுனால தான் இப்போ வரைக்கும் நாம் வந்து கலாச்சாரத்தை வந்து இன்று வரைக்கும் நம்ம பாதுகாத்துட்டுருக்க முடியுது இல்லை அவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை வந்து பார்த்தா விட்டுக் கொடுக்காம அவங்க கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்ததனால நாம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அது வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த உரைத்தவர்கள்னு சொல்லி பாக்கிறப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க எப்படின்னா நிறையா போராட்டம் இருந்திருக்கும் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை கெடைச்சிருக்காது விடுதலைக்காக போராடியிருப்பாங்க அப்புறமேட்டு அவங்க கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் போராடியிருப்பாங்க நிறையா மக்கள் வந்து வெளிநாட்டுலேந்து நம்ம நாட்டுக்கு வந்து வர வர கலாச்சாரமும் வந்து பார்த்தோம்னா அப்பயே நிறையா மாற ஆரம்பிச்சிடுச்சு நம்ம நாட்டு உடைகள்லாம் போடாமல் மற்ற நாட்டு உடைகள்லாம் மக்கள் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம நாட்டு பொருட்கள்லாம் வாங்காமல் மற்ற நாட்டு பொருட்களை அதிகம் மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த விடுதலை பெறப்ப அந்நிய நாட்டு துணிலாம் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தமாதிரி நிறைய போராட்டம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் நம்ம கலாச்சாரத்தை இன்று வரைக்கும் நம்ம வந்து பாதுகாக்க முடியுது இப்பயுமே நிறையா கலாச்சாரம் வந்து மாறிட்டுதான் இருக்குது நம்ம நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு மற்ற கலாச்சார கலாச்சாரத்தை வந்து நாடிப் போகிறோம் அப்படி வந்து போகாமல் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம கலாச்சாரத்தை வளர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த கலாச்சாரம் வந்து அப்படியே இருக்கும் நம்ம தலைமுறையாக இருக்கட்டும் இல்லை அதுக்கும் அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக போற மாதிரி கலாச்சாரம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா அந்த காலத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்க இருந்துச்சு அதையும் தாண்டி அவங்க வந்து இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து தந்தாங்க இப்போ இந்தியர்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து செஞ்ச ஆரம்பித்தாங்க